இப்போ நம்மூரில் என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னா கபடி டென்னிஸ்ஷு கிரிக்கெட்டு இதுதான் வெ அதிகமாக விளையாடுறாங்க கபடி வந்தின்னா பசங்களுக்கு வந்து அது ஒரு உடலுக்கு வலிமை சேர்க்கிற விளையாட்டாக இருக்கு உள்ளத்துக்கும் நல்லாருக்கு அவங்க ஒரு சந்தோசமாக பிரியமான ஓடி ஓடி அவனை பிடிக்கணும் இவனை பிடிக்கணும் தேடி தேடி பிடிப்பானுங்க கிரிக்கெட் விளையாட்றப்போவும் அப்படி தான் பால் பெருக்கிறப்போ எல்லாரும் ஓடி போய் பிடிப்பானுங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோசமான விஷயமா இருக்கும் அப்புறோம் டென்னிஸ்ஷிங்கறது பார்த்திங்கனா அவங்கவுங்க டென்னிஸ் கோர்ட்டு வச்சி விளையாட்றாங்க அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கனா படிச்சவங்க மட்டும் தான் அந்த டென்னிஸ் விளையாட்டு விளையாடப் போகிறாங்க பசங்கள் சின்ன பசங்கள் வாலிப பசங்கள்லாம் பார்த்திங்கனா கிரிக்கெட்டு தான் விளையாடுறாங்க இதுதான் வந்து இங்கே இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு